ஒரு காலத்தில் வந்து டெங்கு மலேரியா அந்த நோய் வந்தாவே வந்து ரொம்ப பயப்படுவாங்க ஆனால் இப்போ வந்து அது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எதுக்குன்னால் இப்போ வந்து எதனால் வந்து அந்த டெங்கு மலேரியாலாம் வருது அப்படின்னா கொசு கடிக்கறதுனால் வருது ஏன் வந்து அந்த கொசு வருது அப்படின்னம் போது நம்ம வந்து சுகாதாரமான தண்ணி குடிக்கிறது இல்லை சுகாதாரமான நம்ம சுற்றுப்புறத்தை வச்சிருக்கிறது இல்லை அதனால் வந்து அதனால் தான் கொசு வருது அப்படின் ஒரு வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்துடுச்சு இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா தண்ணி தேங்காமல் பார்த்துக்குறாங்க இப்போ ஒ ஜுரம் வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து ஹாஸ்பிடல் போகணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருக்குது அதனால் வந்து அங்கே அப்படில்லாம் போகிறதுனால இந்த டெங்கு மலேரியா இந் இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து கம்மியாகிருக்குது